பாடுவதற்கு குருவிடம் ஆசிரியரிடம் கற்று கொள்வது சிறந்ததாக அப்படின்னா நான் மோஸ்ட்லி இந்த குருட்ட எல்லாம் கற்றுக்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் எனக்கு ஒரு மாஸ்டர் இருந்தால் அந்த மட்டும் கற்றுக் கொடுத்தா சூப்பராக எதுக்கு ஃபியூச்சரில் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ஆசைப்படுவேன் ஆனால் அந்த அந்த வாய்ப்பு வந்து எனக்கு இல்லை சில டைம் தான் சில சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தேன் அதுவும் இல்லாமல் டைரக்ட்டாக குருவிடம் க மாஸ்டர்கிட்ட கற்றுக்கறதுக்கு பதிலாக இந்த செல்ல டிவிலியும் இந்த மாட்ட போட்டு பார்த்து நிறைய ஆக்டர்ஸ் என்னது சிங்கர்ஸ் எல்லாம் வந்தாங்க அது எனக்கு பிடிக்கும் இந்த ஏ ஆர் ரகுமான் அவங்கள்லாம் சூப்பராக பாடுவாங்க ஸோ அவங்க பாடுன பாட்டு எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடுன பாட்டுன்னா மோஸ்ட்லி நிறையா பாட்டு இருக்குது அதில்லாம் நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணக்குள்ளே இந்த சேடாக ஃபீல் பண்ணக்குள்ளே அவங்க பாட்டு கேட்பேன் அப்புறம் ஜிவி பிரகாஷ் இந்த மாட்லாம் தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் தமிழ் சிங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களோடதுலாம் கேட்பேன் அப்புறோம் சப்போஸ்ஸு பிடிஎஸ்ஸில் ஓட் சாங்கஸ் எல்லாம் கேட்பேன் பிடிஎஸ்ஸில் வி சாங்க்ஸ் சிகிம்டேயோங் சாங்ஸ் ஜங்குக் சாங்ஸ் சுகா இது ஆரம் இந்த மாட்டம் அவங்கவுங்க சாங்க்ஸ் எல்லாம் கேட்பேன் வீலை லவ் இஸ் கான்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது பிடிக்கும் அப்புறம் ஐயம் சாரி சாங்க் இந்த மாட்லாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நானே வீட்டில் ட்ரை பண்ணுவேன் இந்த மாட்டம் ஒரு சப்போ இந்த மாட்டம் பாடி பாடி பார்த்து வீட்டில் உள்ளவங்கள்ட்டலாம் பாடி பாடி பார்ப்பேன் வீ சாங்க்ஸு ஜங்குக் சாங்க்ஸு செவன்ல எ வீக் அந்த சாங்க் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த சாங்க் எல்லாம் நானே பாடி பாடி ட்ரை பண்ணி இப்போ என் தங்கச்சி தம்பிக்கு எல்லாம் சொல்லித் தருவேன் அந்த சாங்க்ஸ் எல்லாம் தனிமையாக இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா கேட்பேன் அந்த சாங்க்ஸ் எல்லாம் ஒரு ஃபீல் மட்டும் வரும் ரொம்ப நல்லாவே கேட்பேன் நான் இந்த மாட்டம் குரு மாஸ்டர்கிட்ட கற்றுக்காம இந்த மாட்டம் மொபைல்லேயே நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா மாஸ்டர் ச மோஸ்ட்லி கிடைக்கல இங்கே அதனால் மொபைல் மூலியமாகவே நான் கற்றுக்கிட்டு வந்துட்டேன் எங்கள் குரு மாஸ்டர்ன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்டர் இருந்தாங்க அவங்க சின்ன வயசில் படிக்கக்குள்ளே அவங்கள்ட்டதான் நான் க்ளாஸ் பேபோயிட்டுருப்பேன் ஆனால் இப்போ வந்து அவங்க ரீசண்டாக வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஸோ அதனால் அவங்களோட காண்டாக்ட்டு இப்போ இல்லை அதனால் மொபைல் பார்த்தே நான் கற்றுட்டுருக்கேன் ஆனால் அது கற்றுக்குள்ள ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு இந்த மாட்டமே நம்பளுக்கு சிங்கர்ஸ் இந்த மாட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிங்கர்ஸோட சாங்க்ஸ் எல்லாம் நிறையா நான் போட்டு போட்டு கேட்பேன்